ஆ ஏன் பேர் ஷெஃப்ரி நான் திருக்கோயிலூர்லேர்ந்து வரேன் ஆ நேற்று ரிசல்ட் வந்துது எங்களுக்கு வந்துருந்துச்சு இந்த டென்த்துக்கு ஏன் பொண்ணு நேற்று டென்த்து பாஸ் பண்ணிவிட்டாங்க ஸோ அவங்க அட்மிஷனுக்காக கேட்கலான்ட்டு கால் பண்ணேன் ஏன்னா நான் விசாரிக்கும்போது விழுப்புரத்தில் உங்கள் ஸ்கூல் தான் இருக்குறதுலே பெஸ்ட்டு ஸ்கூலுன்னு சொன்னாங்க ப்ளஸ் ஆளுங்கள்கிட்டயும் நிறைய பேருக்கிட்ட கேட்கும்போது உங்கள் ஸ்கூல் தான் நல்ல ஸ்கூலுன்னு சொன்னாங்க ஸோ அதனால் பாப்பாக்கு அட்மிஷன் இதில் கிடைக்குமான்னு கேட்குறதுக்காக தான் கால் பண்ணிருந்தேன் ஃபோர் நயன்ட்டி எயிட் எடுத்துருக்காங்க

ஓ இல்லைங்க டே ஸ்காலர் தான் நான் ஏன்னா நான் இப்போ விழுப்புரத்துலர்ந்து சர்ச் பண்ணும்போது உங்கள் ஸ்கூல் தான் இருக்குறதுலேயே பெஸ்ட்டு ஸ்கூலுன்ற மாதிரி வந்துட்டுருக்கும்போது நாங்களும் திருக்கோயிலூரில் தான் இருக்கோம் ஸோ அதனால் நாங்கள் டேஸ்காலராகவே இருந்துக்கலாம் நீங்கள் பஸ் ஃபீஸ் அதுக்கு தனியாக எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறீங்க இயர்லி டென் தௌசண்ட் ஓகேங்க ஸோ ஆ சார் ஆ ஆ சார் குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப்ஸு சீட்ஸ் இருக்குமா அங்கே இல்லைங்கன்னா டிப்பார்ட்மெண்ட்ஸு டிப்பார்ட்மெண்ட்ஸ்ஸை பற்றி கேட்குற ஏன்னா அங்கே பாப்பா வந்து அடுத்தது டாக்டரேட்க்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஸோ சயின்ஸ் குரூப்ஸ்ல அட்மிஷன்ஸ் இருக்குமான்னு அப்படின்ட்டு கேட்டேன் ஓகே ஸோ நாளைக்கு நான் வரும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அங்கே ஓகே காலையில் எத்தனை மணிக்கு வ வந்தா அவைலபிளாக இருப்பீங்க ஓகேங்க நன்றிங்க தேங்க் யூ